மாட்டு டாக்ட் மாட்டு டாக்டர் தானே வெட்ன்டரி டாக்ட்ரா ஆ ஒன்றும் இல்லை சார் எங்கள் வீட்டில் பத்து மாடு வச்சுருக்கோம் அதுல ஒரு மாட்டுக்கு வந்து அடிக்கடி நோய் வந்துக்கிட்டே இருக்குது அது என்ன ஆ என்னாவாக இருக்கும் ஆ சாப்பிடுது டாக்டர் வைக்கோல் தான் வக்கே கொடுக்குறோம் அப்புறோம் புல் அந்த மாரி இது தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இடத்தையும் சுத்தமாக தான் வச்சுருக்கோம் ஆ தவிடு புண்ணாக்கு எல்லாமேக் கொடுக்குறோம் ஆ இடம் எல்லாமே சுத்தமாக தான் வச்சுருக்கோம் அது என்னப் பிரச்சினையா இருக்குன்னு தெரியல நைட்டு வேறு கற்றிக்கிட்டே இருக்குது அது கற்றுறதுனால மற்ற மாடுங்களும் சரியாக இருக்கிறதில்ல அதுவும் சேர்ந்து கற்றிக்கிட்ருக்கு என்னப் பண்ணுறது டாக்டர் ஆ ஓகே டாக்டர் நான் நாளைக்கு என்னென்னு கூப்பிட்டு வரேன் இப்போதிக்கு வீட்டில் ஏதாச்சி பண்ணுற மாதிரி சொல்லுங்க டாக்டர் நைட்டுக்கு மட்டும் ஆ ஆ ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஆ சரி டாக்டர் ஆ சரி டாக்டர் நாளைக்கு நான் காலையில் கூப்பிட்டு வரேன் இன்றைக்கி நான் நைட்டு அந்த மருந்தைக் கொடுத்துப் பார்த்துக்குறேன் தடுப்பூசியெல்லாம் போட்டுமே அந்த மாடு அப்படித்தான் இருக்குது டாக்டர் ஓகே டாக்டர் நான்

தடுப்பூசிப் போட்டு ஒரு சிக்ஸ் மன்த் இருக்கும் இப்போ தான் போட்டோம் இல்லை இல்லை அடுத்த இன்னோரு த்ரீ மன்த்துக்கு அப்புறம் வர சொன்னாங்க ஆ

ஆ ஓகே டாக்டர் நான் இன்றைக்கி நைட்டே என்னென்னு பார்த்துட்டு நாளைக்கு காலையில் மாடை இழுத்துட்டு வரேன் டாக்டர் ஆ

ஆ ஓகே டாக்டர் ஆ தேங்க் யூ டாக்டர்